ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ஐந்து லட்சத்து இருபதாயிரத்து அறநூற்று முப்பத்தி நான்கு ஏழு லட்சத்து இருபதாயிரத்து இரநூற்று முப்பத்தி இரண்டு